இந்து மதத்தை பற்றி தெரிந்து கொள்வதும் படிப்பதும் ஆர்வமாக இருந்தேன் அதில் கோவில்களும் அதிகம் அதை பின்பற்றி பண்டிகைங்கள் கொண்டாடுறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சிவனை வழிபடறவங்க சுந்தரர் அப்பர்ங்கிற மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றியும் படிச்சிருக்கேன் அப்பறம் அவங்களுடைய சிவனடியார்கள் தொண்டு செய்துன்னு அவர்ட்ட அர் இது கொண்டு சென்றவங்களை அவங்களுடைய கொள்கைகளை இதெல்லாம் கொண்டு சென்றவர்கள் அது எல்லாத்தையும் வணங்குறது பிடிக்கும் விஷ்ணுவை வழிபடறவங்க வந்து பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க அவங்களை பற்றியும் வாழ்க்கையில் அவங்க தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து தொண்டு புரிந்தது எல்லாத்தையும் படிச்சிருக்கேன் இன்று கும்பிட்டு அவரை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கவும் ஆசைப்படறேன்

வணங்கி செல்றவங்களும் இங்கே அதிகமாக இருக்காங்க அதனால் இந்து மதம் ரொம்ப பிடிக்கும்